இப்போ எங்கள் பகுதிகளில் வந்து டால்மியா சிமெண்ட் கம்பேனி இருக்குது ஹச்சிஎல் ஐடி பார்க் இருக்குது பெரிய ஐயங்கார் பேக்கரி இருக்குது ஜெராக்ஸ் காப்பி போடுற மெஷின் இருக்குது இதலாம் எல்லாமே இருக்குது இங்கேலாம் வந்து மக்களுக்கு எளிதாகவே வேலை கிடைத்திடும் இப்போ வந்து டால்மியா சிமெண்ட் கம்பேனி எடுத்துக்கிட்டிங்கன்னால் அங்கே ஃபுல்லாக ஆண்கள் நிறைய ஆண்களால் தான் இயங்குகிற கம்பெனி அது ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே அங்கே வேலை கிடைச்சிடும் ஐடி பார்க்கெலாம் பார்த்திங்கனா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சம உரிமை உண்டு அங்கே எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும் யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் வேலை செய்யலாம் பேக்கரியில் பார்த்திங்கனா கொஞ்சம் பொறுமை தேவை அந்த இடத்துலலாம் பெண்களால் தான் பொறுமையாக இருக்க முடியும் இப்போது அங்கே போன பேக் பண்ணுறது பாக் பண்றது டிசைன் போடுறது கேக்கு இது மாதிரி சில வேலைகள்லாம் இருக்கும் இதல்லாம் பெண்கள் ரொம்ப நுணுக்கமாக நுண்ணறிவாக பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது